எனக்கு வந்து நேரடி விறகடுப்புல சமைக்கிறதை காட்டிலும் இன்டெக்ஷன் ஸ்டவ்வில் சமைக்கிறது வந்து எனக்கு ஈஸியாக இருக்குதுங்க எனக்கு இதில் டக்குன்னு ஆகிரும் கேஸில் கேஸ்ஸு பிளஸ்ஸு இன் இன் இன்டெக்ஷன் ஸ்டவ்வு இது ரெண்டுலேயுமே வந்து எனக்கு சீக்கிரம் ஆ ஆகுறமாதிரி இருக்குதுங்க ஆனால் விறகடுப்புங்கறது வந்து எனக்கு லேட்டா ஆகுறமாதிரி தோணுங்க எனக்கு விறகடுப்பு பற்றவச்சி அதில் பத்து நிமிஷம் விறகுல ப பத்து நிமிஷமாக ஆகும் பத்து நிமிஷத்துக்கு மேலேயே ஆகுங்க அப்புறம் விறகும் வந்து இப்போ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் வந்து எனக்கு இதுதான் ஈஸியா தெரியும் எனக்கு ஸ்டவ்வில் சமைக்கிறதுதான் கேஸ் அடுப்பில் சமைக்கிறதுதான் ஈஸியா தெரியுங்க கேஸ் அடுப்பில் வந்து எனக்கு டக்குன்னு நம்ம குக்கர் வைக்கிறோமா பருப்பை போடுறோமா அரிசியை போடுறோமா சீக்கிரமா சமையல் ஆனமாதிரி இருக்குதுங்க அதே மாதிரி இன்டெக்ஷ இன்டெக்ஷனில் வந்து நானு காஃபி வைக்கிறதுங்க பால் காய்ச்சிறது அந்தமாதிரி வேலையெல்லாம் வந்து நானு இன்டெக்ஷன் ஸ்டவ்வில் சுடு தண்ணி வைக்கிறது அந்தமாதிரி வந்து வச்சுக்கிறதுங்க அதனால எனக்கு வந்து விறகு அடுப்பை காட்டிலுமே இது வந்து எனக்கு ஈஸியாவும் சீக்கிரமாவும் ஆகிருங்க எனக்கு ஒரு சட்டி தண்ணி காய வைக்கறேன்னா எனக்கு விறகடுப்புல பத்தவைக்கிறதுக்கே பத்து நிமிஷம் ஆகிரும் ஆனால் இன்டெக்ஷ இன்டெக்ஷனில் வந்து வச்சேன்னா நானு எனக்கு ஒரு பத்து நிமிஷத்துல எனக்கு மூணு பேத்துக்குமே எனக்கு மூணு சட்டி தண்ணி காஞ்சிற மாதிரி ஆகிருங்க அதனால எனக்கு பிடிச்சது வந்து இன்டெக்ஷன் ஸ்டவ்வில் சமைக்கிறதும் கேஸ் அடுப்பில் சமைக்கிறதும் தான் ஈஸியா தெரியுதுங்க எனக்கு சிரமம் இல்லாமல் இருக்குதுங்க விறகடுப்புலங்கிறப்ப எனக்கு மழை காலத்தில் விறகு கிடைக்கிறது கஷ்டம் அப்புறம் மழை காலத்தில் நனஞ்சிதுனாலும் விறகு பற்றாதுங்க அப்புறம் அதில் இருக்கிற புக வந்து எனக்கு ட டஸ்ட் அலர்ஜி இருக்கிறதுனால அதில் இருக்கிற புக வந்து எனக்கு சேராதுங்க சளி பிடிக்கிறது இந்த தலைக்கனம் அதெல்லாம் இருக்குதுங்க அதனால வந்து எனக்கு அதை நான் விரும்புகிறது இல்லைங்க அதிகமாக நான் வந்து விரும்புகிறது இல்லைங்க கேஸ் அடுப்புலேங்கிறப்ப எந்த ப்ராப்ளமும் இருக்கறது இல்லைங்க எனக்கு கேஸ்ஸு தட்டுப்பாடோ அது எதுவுமே இருக்காததுனால வந்து நான் டக்குன்னு எனக்கு சமையல் முடிகிறதுக்கு எனக்கு ஈஸியாவும் இருக்குதுங்க அதே மாதிரி இன்டெக்ஷனும் வந்து வச்சுருக்கிறேங்க அதுலேயும் நான் பால் காய்ச்சிறது காஃபி வைக்கிறது சுடுதண்ணி வைக்கிறது அந்த மாதிரி நான் பண்ணிக்கிறதுனால எனக்கு இது தான் ஈஸியா இருக்குதுங்க அதைய காட்டிலும் இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்குதுங்க அதனால எனக்கு இது மட்டுந்தான் பிடிச்சிருக்குதுங்க கேஸ் அடுப்பு இன்டெக்ஷன் ஸ்டவ்வு தான் பிடிச்சிருக்குதுங்க